நான் மீன் வாங்கி இந்நாள் வரைக்கும் சுத்தம் பண்ணதில்லை அது சுத்த வாங்கி சுத்தம் பண்ணுறக்கு அது ரொம்ப ஸ்மெல் அடிக்கிறனால் அது எனக்கு செய்யவும் வரதில்லை பிடிக்கவும் மாட்டேங்குது அதுக்கப்புறம் அது சுத்தம் பண்ணி அதுக்கு மசாலா எவ்வளோ போடணும் எவ்வளோ கொழம்பு வச்சு எவ்வளோ புளி ஊற்றணுங்குறதெல்லாம் எனக்கு தெரியமாட்டேங்குது அதுக்கப்புறம் அதை கருவாடு கருவாடு வாங்கி சுத்தம் பண்ணுறக்கு தெரியாது அது செய்கிறக்கும் எனக்கு தெரியாது செஞ்சாலும் அது சாப்பிட்ற மாதிரி இருக்கிறதில்ல அது கொஞ்சம் எனக்கு கஷ்டமா இருக்குது செய்கிறக்கு